இலக்கியக் கதாப்பாத்திரத்தில் எனக்கு பிடிச்சவுங்கன்னா தெனாலிராமன் தான் சொல்லணும் அவரு வந்து அவரு எந்தப் பிரச்சனையாக இருந்தாலும் அரசர்கிட்ட கூட பயம் இல்லாமல் அவர்கிட்டேயே பேசி எந்தப் பிரச்சனையாக இருந்தாலும் தீக்குறதில் அவரு வந்து புத்திசாலித்தனமாக செய்வாரு என்ன விஷயம்னா அந்த யானைக்கும் பானைக்கும் சரி அந்தக் கதையில் வந்து யானை செத்தோன்னே அந்த யானைக்கும் பானையை வ வ அடுக்கி வச்சி அதை உடைக்க வச்சி இரண்டுக்கும் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி அதை செய்யிறது வந்து ரொம்ப வேடிக்கையாகவும் ரொம்ப அறிவுப்பூர்வமாகவும் இருக்கும் அது மாதிரி நிறையா கதைகள் சொல்லலாம் அவரை பற்றி அந்த குதிரையை வளர்க்கறது அந்த மாதிரி கதைங்கள்லாம் நிறைய இருக்கும் அவரு வேடிக்கையாக இருக்கும் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் அவரு செய்யிறதெல்லாம்